ஆ சார் நல்லா இருக்கீங்களா சார் ஆ சரி சார் ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து இந்த ஒரு துணி ஒன்று உங்கள்கிட்ட தைக்க கொடுத்துருந்தேன் ஆ அது ஆக்ச்சுவலாக ரசீது நேற்று டேட்டில் போட்டுக் கொடுத்துருந்தீங்க என்னால வர முடியாதளவு போயிடுச்சு ஆமா ஏன்னால் இந்த பண்டிகைக் காலம் வேறு இப்போ இன்னும் ஒரு ஒரு ஒன் வீக் கழிச்சி பெரு நாள் வேறு வருது ஈத் பெரு நாம் நோன்பு பெரு நாள் அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் முன்கூட்டியே கொடுத்ததே அது நம்ம ட்ரெஸ் எதுவும் ரெடியாக இருக்கா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் அனுப்பி விட்டீங்களா சார் ஓஹோ ஆமாம் சார் ஆமாம் சார் நான் கொஞ்சம் லாங்க் போயிருந்தேன் போயிட்டு சரி வரும் போது அப்படியே கேட்டுப் போலாமே அப்படினு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் ஓகே சார் ஓகே சார் சரி சார் இப்போது என்ன வேறு என்னென்ன ட்ரெஸ் சார் நீங்கள் தைக்க தைக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு நீங்கள் ஆ ஓகே ஓகே சார் ஓகே சார் இந்த க குர்தாலாம் தைப்பீங்களா சார் இந்த இது மாதிரி அதாவது ஜென்ஸுக்கு இந்த ஜிப்பா மாதிரி தைப்பீங்களா ஓகே ஓகே சார் அதில்லாம் அளவெல்லாம் கொஞ்சம் இதா பெர்ஃபெக்ட்டா எதாவது வர வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அளவு ட்ரெஸ் கொடுத்தா தைப்பீங்களா இல்லை டேரக்ட்டா ஆளே பர்சனே வரணுமா சார் இப்போ நான் எனக்கு தைக்கணும் அப்படின்னா நான் டேரெக்ட்டாக நானே வரணுமா உங்களுக்கு ஆ ஆ ஆ ஏன்னால் இப்போது உடல்நிலை மாறுபடும் பழைய ட்ரெஸ் வைச்சுருந்துருப்பாங்க முன்னாடி வைச்சு ஒரு வ நாலு மாதம் கொண்டு போட்ட ட்ரெஸ்ஸாக இருக்கும் இப்போது வந்து உடல் உடலில் மாற்றம் ஏற்பட்டிருக்கும் கொஞ்சம் குண்டாயிருப்பாங்க ஆ ஹ ஆ ஹ ஹ சரி சார் சரி சார் அப்புறம் வேறு என்னென்ன சார் பண்ணுறீங்க இதே மாதிரி ஸ்கூல்லு ப்ராஜெக்ட்லாம் நிறைய பண்ணிக் கொடுக்கிறீங்களா சார் பசங்களுக்கு எதுவும் ஒரு க்ளாஸ்குள்ளே இதெலாம் பண்ணிக் கொடுக்கிறீங்களா சரி சார் சரி சார் நம்ப ஃப்ரெண்டு ஒருத்தர் வாத்தியாராக இருக்கார் அவர் ஸ்கூலுக்குல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது ப்ரைவேட் ஸ்கூல் தான் அந்த ஸ்கூலு பசங்களுக்கெலாம் வந்து யூனிஃபார்ம் தைக்கிற மாதிரி இருக்கும் காண்ட்ராக்ட்டு பேசிஸில் கொடுப்பாங்க ஹோல்சேலாக கொடுக்குறாங்களா ஏதா கொஞ்சும் சம் டிஸ்கௌண்ட்டு ஏதா பண்ணிக் கொடுக்கறதுக்கு சலுகை விலையில் ஏதா பண்ணிக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் சரி சார் சரி சார் ஓகே சார் ஓகே சார் அதுக்கப்புறம் சார் சார் இந்த என்ன சொல்வது கதர் ட்ரெஸ்லாம் தைப்பீங்களா சார் நல்லா இது பண்ணிங்களா கதர் ஷர்ட்டு சட்டையெல்லாம் இருக்குதுல்ல கதர் சட்டை காதி க்ராஃப்டில் உள்ள அந்த தொ துணியெல்லாம் எடுத்துக் கொடுத்தா அது சம்மந்தமாக நீங்கள் ஸ்டிச்சிங் நல்லா பண்ணுவீங்களா சரி சார் சரி சார் அதில் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜிப்பா டைப் ஜிப்பா டைப்பில் வேணும் சார் உங்களுக்கு இதை கர்வு மாதிரி உழுந்து வளை வளைவாக வரணும் அது கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா சட்டைக்கு சட்டைக்கு கீழே பார்டர் இருக்குதுல்ல சார் பாட்டம் அதில் அதில் எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த அந்த வளைவாக வளைவாக தேவைப்படும் ஆ அது எனக்கு இப்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போது மேக்சிமம் அது முஸ்லீம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்ஷனுக்குலாம் போட்டுப் போவோம் அப்புறம் வந்து இந்த தொழுகைக்குலாம் போட்டுப் போவோம் ஸ்பெஷலாக அந்த ஜிப்பாங்கிறது ரொம்ப ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸு எங்களுக்கு ஆ அது கொஞ்சம் நல்லா தைச்சு கொடுத்தீங்க அப்படின்னா நான் அடுத்தடுத்து நான் கண்டிப்பாக நான் தைப்பேன் வேறு யாரையும் இன்னும் நாலு பேருக்கு கூட நான் சொல்லி விடுவேன் சரி சார் அதுக்கெல்லாம் எவ்வளோ சார் அமௌன்ட்டு ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக அதுக்கெல்லாம் எவ்வளோ சார் அமௌண்ட் வாங்குறீங்க தையல் கூலி ஆ ஹ ஹ ஹ ஆ ஆ சரி சார் சரிங்க சார் ஓகே சார் ஓகே சார் நான் வந்து நான் டேரக்ட்டாக வந்து நான் இது பண்ணித் தரேன் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து த இது பண்ணுறேன் ஒரு ட்ரெஸ்ஸை நான் கொடுத்துப் பார்க்கறேன் நீங்கள் நல்லா தைச்சீங்கன்னா ஒரு நான் நான் ஒரு நாலு பேருக்கு ரெஃபர் பண்ணிவிடுவேன் இது பண்ணிவிடுவேன் பரிந்துரை செய்வேன் அதனால் கொஞ்சம் பார்த்து நீங்கள் பண்ணிக் கொடுங்க நான் இந்த ட்ரெஸ்ஸு நான் வீட்டுக்குப் போய் செக் பண்றேன் செக் பண்ணிவிட்டு ஏதாவது அளவு ஏதாவது மாறுபட்டு இருந்துச்சு அப்படி இப்படின்னா ஏதோ கொஞ்சம் அது எதுவும் ஆல்ட்டரு சரி பண்ணிக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் சரி சார் சரி சார் ஓகேங்க சார் இன்னும் ஒரு ஒன் வீக்கில் வருது நான் இப்போது போயிட்டு நான் உடனே இது பண்ணேன்னா ஒரு டூ டேஸ்க்குள்லெ எனக்கு ஏதாவது அப்படி இல்லைன்னா மாற்றமா ஏதாவது செய் செய்கிற மாதிரி செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னால் எனக்கு செஞ்சுக் கொடுங்க சரிங்களா சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் ஓகே ஓகே நன்றி சார்